என் பர்த்ரேவுக்கு ஒரு ஷேர்ட் ஆர்டர் பண்ணேன் ஆன்லைனில் அது நான் ஆன்லைனில் பார்த்தத விட நேரில் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சி எனக் கலரும் பிடிச்சிருந்துச்சி நல்லா தான் இருந்துச்சி இன்னும் சொல்லணுன்னா க்ளாத்து கூட நல்லா தான் இருந்துச்சு குட் குவாலிட்டியில் கிடச்சிச்சி எனக்கு அது அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டதுக்கு அப்புறம் என் வீட்டில் கூட பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது அப்படினு சொன்னாங்க அந்த ஷேர்ட்டோடய விலை வந்து நானூற்றம்பது ருபா தான் பட் அதோடய குவாலிட்டி தரம் தான் நல்லா இருந்துச்சு கடையில் போய் எடுத்தாலும் ட்ரெஸ்லாம் கூட ஒரு அளவு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஃபங்ஷனுக்கு மேக்ஸிமம் போனாலும் இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுகிட்டு போகிறது அதனாலயே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் நான் ஆன்லைன் பர்ச்சேஸிங்கில் ரொம்ப ட்ரெஸ் வாங்கிறத அதிகரிச்சுக்கிட்டேன் இந்த ட்ரெஸ்லாம் போட்டுகிட்டு போனால் எங்கள் ஏரியாவில் எனக்கு தனி மரியாதையே இருக்கும்